ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் ஆமாங்க சொல்லுங்கள் மேடம் பால் இருக்குதுங்க என்ன ப்ராண்ட் வேணும் மேடம் பால்ல ஆரோக்யா ஆரோக்யா பால் இருக்குது என்ன வேணும் ஆ இருக்குதுங்க வேதாவா நீங்கள் சொன்னால் நாங்க வர வைக்கிறோம் மேடம் நிச்சயமாக மேடம்

சரி மேடம் வாங்கி வைக்கிறேன் மேடம் ஆ இருக்குது மேம் என்ன வேணும் மேடம் ஹட்சன் வேணுமா ருசி வேணுமா வேற எதனால் ஆ இருக்குதுங்க எ எத்தனி கிலோ வேணுங்க ம் சரி மேடம் நீங்கள் சொன்னால் அந்த வே ஆ ஃப்ரெஷ் தாங்கம்மா மார்னிங் ஃப்ரெஷ் தான் மேடம் ஒரு மூணு மணிக்கு வந்தது ம் வேற மேடம் என்னது புரியல எத்தனி லிட்ரு வேணும் மேடம் உங்களுக்கு எத்தனி லிட்டர் வேணும் உங்களுக்கு

ஒரு லிட்ரு வேற மேடம் ஆ சரி தயிர்ல என்ன ப்ராண்டு கொடுக்கலாம் ஹட்ச ஹட்சனா ருசியா கவினா ஆ சரி ஆ சரி பத்து லிட்ரு பாலா கொஞ்சம் எழுதிக்கிறேன் மேடம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கினேன் பத்து லிட்ரு பால் தயிர் ஒரு லிட்ரு ம் அடுத்து ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ மேடம் அட்வான்ஸு அட்வான்ஸ் அட்வான்ஸ் பே பண்ணுறிங்களா மேடம் உங்கள் பேர் மேடம் ஆ சரி மேடம் பன்னீர் ஒரு கிலோ ஓகே எல்லாமே ஆரோக்யா ப்ராண்டு தான் ம் சரி சரி ம் சரி பன்னீர் ஒரு கிலோ பட்டர் ஒரு கிலோ தயிர் பத்து கிலோ ம் பால் பத்து லிட்ரு மொத்தம் வந்து ஆ ஓகே மேடம்

அட்வான்ஸ் பே பண்ணிடுங்கள் மேடம் ஜிபே நம்பர் சொல்லட்டா மேடம் இதை நோட் பண்ணிங்கள் மேடம் நயன் அட்வா இது வந்து மொத்தம் பார்த்தா ஒரு ஐயா எட்டாயரருபா ஆகுது ஒரு ஐயாயரருபா அட்வான்ஸ் கொடுத்துருங்க மீதி அப்புறமா கொடுங்க

கம்மியா தாங்க இது இதுக்கு மேலே பில்லு வந்து அவ்வளோ இதுதான் மேடம் போட முடியும் ஹோல்சேல் கடை மேடம் இது நீங்கள் வெளியே வாங்கினா கூட ஒரு லிட்ரு பால் ஒரு ரூபாய் அதிகமாக தான் மேடம் இருக்கும் ம் ஐயாயரருபா அட்வான்ஸ் ஜிபேல போட்டிருங்க மூவாயரருபா கையில கொடுத்துருங்க மேடம் ம் சரி சரி கம்மியாக தான் மேம் ஓகே ஆ ஆ ஓகே ஆ ம்